ஹலோ பிரியதர்ஷினியாம்மா ஃபஸ்ட் இயர் டிப்ளோமோங்களா நான் காலேஜுலேந்து லைப்ரேரியன் பேசுறேம்மா உங்களுக்கு வந்து புக்ஸ் அரேன்ஞ்மென்ட்டுலாம் என்னென்னு சொல்லி நீங்கள் காலேஜ் ஷெட்யூலில் பார்க்கறதில்லையா இந்த நீங்கள் நாங்களும் நோட் பண்ணிட்டுதான் இருக்கோம் ஒன் வீக்காக நம்ம லைப்ரரியில் வந்துவிட்டு ஒவ்வொரு ரேக்லேயும் வந்துவிட்டு அதாவது பயோ மெடிக்கல் பயோஃபார்மசூட்டிக்ஸ் அப்படி அந்தமாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து புக்ஸ் அரேன்ஞ் பண்ணி வைச்சிருக்கோம் நீங்கள் உங்க பாட்டுக்கு வர்றீங்க புக்ஸ் வந்துட்டு எடுக்குறிங்க நோட்ஸ் எடுக்குறிங்க திரும்ப வந்துவிட்டு அந்த ரேக்கில் வைக்காமல் கொண்டுப்போய் உங்கள் பாட்டுக்கு எதோ ஒரு ரேக்கில் வைச்சிட்டு போய்டுறீங்க

இல்லை அதுவும் இல்லாமல் எப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு என்டர் சைன் வந்து ப்ராப்பராக போடுறதில்ல ஒரு நாள் போட்டுருக்கிங்க அப்றம் இன்னொரு நாள் வந்துவிட்டு போடாமல் போய்டுறீங்க அதுமாதிரி அவுட் டைமு போடுறதில்ல எந்த டைமுக்கு உள்ளே வர்றீங்க எந்த டைமுக்கு போகிறிங்கன்னே தெரியமாட்டேங்குது இதோ இந்த ஒன் வீக்காக நோட் பண்ணதால் தான்ம்மா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம் அதே புக் எடுத்தாலும் வந்துவிட்டு சப்மிட் பண்ணும்போது ஒரு சிக்னேச்சர் போடுறதில்ல உங்கள் பாட்டுக்கு வந்துவிட்டு அப்படியே நீங்கள் போய்டுறீங்க வைச்சிட்டு நீங்கள் இந்தமாதிரி புரியுதும்மா ஆனால் வந்து கொஞ்சம் ஷெட்யூலெல்லாம் பார்த்துக்கங்க ஏன்னா இதேமாதிரிதான் நீங்கள் ஒருத்தர் இல்லை நிறையப்பேர் இப்படிதான் இருக்காங்க வர்றாங்க புக்ஸெல்லாம் ப்ராப்பராக வந்துவிட்டு அடுக்காமல் எங்கெங்கேயோ எடுத்து ரீட் பண்ணிவிட்டு வைச்சட்றாங்க அப்றம் அந்த அந்தமாதிரிதான் ஒவ்வொரு புக்கும் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது நம்மக்கிட்டே இருக்க ஃபெசிலிட்டிஸில் ஏதோ ஓரளவுக்குத்தான் புக்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது ரேக்கில் அதில் எதையும் ப்ராப்பராக வைக்கிலைன்னா அப்றம் எங்கே மிஸ் ஆகுதுன்னே தெரியறதில்லை உங்களை மாதிரி எல்லோரும் இந்தமாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்ன்னா அப்றம் நம்ம என்ன பண்ணமுடியும் அதான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதேமாதிரி உள்ளே வரும்போது ஐடி இருக்கணும் அந்த ஐடியெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் இல்லைன்ட்டு இல்லை உங்கள் க்ளாஸில் பாதிப்பேர் வந்துவிட்டு ஃபாலோவ் பண்ணுறதே இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கங்க புக்ஸ் எடுத்திங்கன்னா எந்தந்த ரேக் எங்கேன்னு சொல்லி பார்த்து வையுங்க எதோ இப்போ புக்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அப்படின்னா அப்றம் உங்களைத்தான் சொல்கிற மாதிரி இருக்கும் சரி சரி இந்த ஃபஸ்ட் டைமுங்கிறதால சரின்னு சொல்லிட்டு ஒன் வீக் நோட் பண்ணிதான் சொல்கிறேன் அதனால் வந்து பார்த்துக்கங்க இனிமேல் இது கண்டினியூ ஆச்சுன்னா பெனால்ட்டி போடுற மாதிரி இருக்கும் சரிம்மா சரி பாருங்கள் தேங்க்யூ